எனக்கு பிடிச்ச செய்தித்தாளென்றது தினகரன் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது செ தினத்தந்தியும் பிடிக்கும் ஆனால் தந்தியில் வந்து நிறைய வெளிச்செய்திகள் வரும் இந்த ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி வெளி செய்திகள் ரொம்ப வரும் அரசாங்கத்துக்கு ஒரு சம்மந்தப்பட்ட செய்திகளை விட இந்த மாதிரி செய்தி ரொம்ப வரதினால செய்தி சில சமயம் தான் பார்க்க முடியும் தினகரனில் வந்து சில வேலைவாய்ப்பு செய்திகள் சில இந்த சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா மட்டும் வரும் இந்த ரெண்டும் இப்டிப்பட்ட வேறுபாடுகள் ஆனால் இதை ரெண்டையுங்காட்டி நாங்கள் அதிகமாக செய்தி தெரிஞ்சுக்கணுன்னா டிவியில் தான் பார்க்க முடியுது ஏன்னால் செய்தித்தாள்கள் ரொம்ப படிக்கிறதுக்கு வாய்ப்புக்குறைவு ஆகையினால் நான் செய்தித்தாள் வந்து சில சமயம் தினகரன் வாங்கி படிப்போம் சில சமயம் செய்தித்தாள் வந்து தந்தி வாங்குவோம் இந்த ரெண்டு தான் நாங்கள் எப்போயுமே வாங்கிட்டிருக்கோம்